இப்போ வந்து பைக்கு வந்து நான் பிரேக்கு வந்து சரியாக பார்ப்பேன் அடிக்கடி ஆயில் சர்வீஸ் பண்ணுவேன் வாட்ரு சர்வீஸு பண்ணுவேன் ஒரு துளி வீல் கோட்டமாக இருந்தாலும் அப்போவே கழட்டி பார்ப்பேன் ஒரு நெட்டு லூசாக இருக்குதா அதையும் பார்ப்பேன் மின்னுக்கால் வந்து வீல் ஆடுதா அதை அப்போவே ஒரு செகண்ட்டில் கொண்டு போய் கொடுத்து நல்லா அதையும் சரி பண்ணி பார்ப்பேன் இப்போ நான் வந்து கோயம்முத்தூர் போயிகிட்டு இருக்குறேன் எனக்கு வந்து நொம்ப டயர்டா ஆயிக்குது கால் வலி மொழங்கால் வலி பாதங்கள் வலி அதெல்லாம் வந்து ஏற்படுது அதனால் வந்து சோர்வாயிக்குது உடம்பு நான் அதனால் வந்து நூறு கிலோ மீட்டரு போகறதுல ஒரு எழுபது கிலோ மீட்ரு போயிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு போகலாம் கொஞ்சம் கால் வலி இருக்குமா இல்லை அப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது நான் பார்ப்பேன் அதே மாதிரி பைக்கில் போய் ஒரு சைட்டை பார்க்கோணும் இடம் பார்க்க வேணும் பூஞ்செடிங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது வர்ற வழியில் அதை போய் பார்த்தோம்னா அதில் எதோ ரெண்டு பழம் கிடைக்குமா அதை கொண்டாந்து வீட்டில் வைக்கலாமா வச்சா ரெண்டு பழம் கிடைக்குமா அதுக்கெல்லாம் வந்து பைக்கு நான் வந்து கம் கம்பல்சரி நான் வந்து பைக்கை நல்லா வச்சுக்குவேன் நல்லா பார்ப்பேன்